ஸ்கூல் முடிஞ்சதும் ட்யூஷனு ப்ரைவேட் க்ளாஸ்ஸு இந்தமாதிரிலாம் போக சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் காலையிலே எழுந்திரிப்போம் எழுந்திரிச்சோன்னே ஸ்கூல்க்கு போவோம் ஸ்கூலில் வந்து சார் நடத்துகிறாரோ நடத்துலேயோ நம்ம என்ன பண்ணணும் அங்கே தான் உட்காந்துருக்கணும் அவ ஒன் அவருக்கு ஒரு வாட்டி ஒன் அவருக்கு ஒரு வாட்டி டீச்சர் மாதிரிட்டே இருப்பாங்க அது வேறு இருக்குது இதில் வந்து ஹோம் ஒர்க்கு பண்ணிகிட்டு வாங்க படிச்சுட்டு வாங்க டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வாங்க இப்படின்னு சொல்லுவாங்க சரி ஸ்கூல் முடிஞ்சுருச்சி அப்படின்னு சொல்லி சரி வீட்டுக்கு வரலானு பார்த்தா அங்கே வந்தால் அம்மா என்ன சொல்லுவாங்க உடனே சாப்பிடு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு எல்லா முகம் கால்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு சாப்பிடுட்டு ட்யூஷன் போ அப்படின் கிளப்பிவிடம் போது எப்படி கொஞ்ச நேரமாது விளையாடுறதுக்கு டைமே இருக்காது ஸ்கூலில் பீட்டி அவர்னு சொல்லுவாங்க இருந்தாலும் பீட்டி அவருக்கு வந்து அனுப்பவே மாட்டாங்க அப்போயே சார் சுற்றி சுற்றி கண்காணிச்சிட்டே இருப்பாரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஓடி ஆடி விளையாடவே முடியாது இதில் வேறு ஸ்கூலும் ஸ்கூல்லே உட்காந்துருக்கோம் நம்ம இவ்வளோ நேரம் இதில் வேறு ட்யூஷன்லியும் போய் உட்கார்ணும் உட்காந்துட்டு அங்கே என்ன ஹோம் ஒர்க் மட்டுமா செய்ய சொல்கிறாங்க அவங்க வேறு எக்ஸ்ட்டா வந்து ஹோம் ஒர்க் தருவாங்க இதை படி அதை படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கம்ப்யூட்டர் க்ளாஸ்ஸு இந்தமாதிரிலாம் அனுப்புனா அங்கே போய் சிஸ்டமில் உட்காந்துருக்கணும் அப்போ வந்து ராத்திரி ஆயிடும் திரும்பி வீட்டுக்கு வரும் போது வந்து சாப்பிட்டு தூங்க தான் நேரம் இருக்கும் அப்புறம் திரும்பி காலைல எழுந்திரிக்கணும் அம்மா அப்பா எழுப்பி விடுவாங்க ஸ்கூல்க்கு லேட்டாச்சு ஸ்கூல்க்கு லேட்டாச்சுனு நம்ம என்ன பண்ணணும் ஒன்போது மணிக்கு ஸ்கூலுக்கு ஏழு மணிக்கு ஏழ்ரைக்கி எழுந்துட்டு கிளம்பணும் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஸ்கூல்லு மட்டும் போகதான் ஆசைப்படுவேன் ட்யூஷனு ப்ரைவேட் க்ளாஸ்ஸு கம்ப்யூட்ரு க்ளாஸ்ஸு அந்த க்ளாஸ்ஸு டேன்ஸ் க்ளாஸ்ஸு பாட்டு க்ளாஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்து போக வந்து எனக்கு ஆசையே கிடையாது காலைல எழுந்திரிக்கிறோமா சாப்பிட்றோமா ஸ்கூலுக்கு போகிறோமா போயிட்டு வரோமா வந்தவொடனே கை காலை கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் ஹோம் ஒர்க்லாம் முடுச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு அப்படி இருக்கதான் நான் ஆசைப்படுவேன்